என் கிராமத்தில் இருக்கிற உள்ளூர் தெய்வம் பார்த்திகனா முத்து மாரியம்மன் கோவில் அந்த முத்து மாரியம்மன் கோவிலில் வந்து டெய்லியும் காலையில் வழிபாடு பண்ணுவாங்கள் அன்னம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்கள் அப்புறம் பார்த்திங்கனா வெள்ளி கிழமைலாம் ரொம்ப ஃபெஸ்டிவல்லா இருக்கும் எல்லோரும் வாரம் ஒரு முறையாச்சும் கோவில்ளுக்கு போகணும் சொல்லிகிட்டு வெள்ளி கிழமை அன்னைக்கு கோவிளுக்கு போவாங்கள் அதோடு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து விழாக்கள் பண்ணுவாங்கள் திருவிழாக்கள் அப்போது அந்த அம்மன்க்கு வந்து நல்லா பெருசாக ஊர் ஃபுல்லா சீரியல் லைட் இது மாதிரி எல்லாம் கட்டி பெரிசாக திருவிழா பண்ணுவாங்கள் அந்த டைம்மில் நைட்டு சாமி உற்சவம் ட்ராமா அந்த மாதிரினு கோவில் ரொம்ப ஃபெஸ்டிவல்லில் இருக்கும் அந்த டைம்மில் கோவிலில் பெரிய வேறு லெவல்லில் இருக்கும் அப்போது வந்து எல்லோரும் பிராத்தனை பண்ணிப்பாங்கள் இந்த மாதிரி எனக்கு நடக்கணும் போனுண்டு அவங்க அவங்கள்குள்ளே இருக்கிற பிராத்தனைலாம் பண்ணிப்பாங்கள் அந்த மாதிரில வழிப்பாடு பண்ணிகிட்டு வருவாங்கள் சில கோவிலில் பார்த்திங்கனா எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி வழிப்பாடு பண்ணிகிட்டு வருவங்கள்